ஹலோ சார் வணக்கம் சார் ஆ சார் நான் டென்த்து ஏ செக்ஷனில் படிக்கிற சுரேஷோட அப்பா பேசுறேன் சார் ஆ சார் என் என் என் பையனோட மாமா இந்த வாரம் ஃபாரின்லந்து வரார் அதனால் அவனுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார் ஒரு ரெண்ட் நாள் வேணும் ஒரு மூண்நாள் கொடுத்தீங்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ அது புரியுது சார் இருந்தாலும் அவங்க மாமா அவனை பார்க்கணும் அப்படிங்றாரு ஆமாம் ஃபாரின்லந்து வரார் நாளான்னக்கு வரார் அது புரியுது சார் நான் அவன்கிட்ட சொன்ன கேளு கேளுப்பா அப்படின்ன சார் தர மாட்டாங்க அப்படினு சொல்லி சொன்னா ரொம்ப பயந்துகிட்டு வேறு இருந்தான் அதனாலதான் சரி நம்ப கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்டுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அவங்க மாமா வேறு அடுத்த வாரம் வெளியூர் போகிறாங்க சார் அதனால்தான் ஒரு மூண்நாள் லீவ் வேணும் ஆமாம் சார் எதாவது கொஞ்சம் இது பண்ணி வாங்கி கொடுங்க சார் லீவு நான் அடுத்த இதில் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறன் சார் இந்த ஒரு தடவ மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் ஆமாம் சார் ஆ சரி சார் சரி சார் நான் எழுதி கொடுத்துட்றன் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி வாங்கி கொடுங்க சார் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் கொடுங்க சார் ஆ பரவாயில்ல சார் ஒரு ஒரு ரெண்டு நாள் கூட எனக்கு பரவாயில்ல சார் ரெண்ட் நாள் மட்டும் வாங்கி கொடுங்க சார் ஆமாம் சரிங்க சார் சரிங்க சார் சார் இவன் வீட்டுக்கு வந்தால் சுத்தமாக புக்கே எடுக்க மாட்றானே சார் என்ன சார் எதாவது ஒழுங்காக இப்போ தேரியிருக்கானா முதல்ல இருந்ததை விட இல்லை இன்னும் எப்படி சார் இருக்கான் ஆ நான் நான் எப்போயாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா நீங்கள் என்கிட்ட சொல்லவே மாட்றான் சார் இவனாக போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்றான் சார் ஆ

அவனை கொஞ்சம் கண்டீங்க சார் வீட்டில் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி படிக் படிக்கிறான் அப்படினு சொன்ன இல்லை தூக்கம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்காவது எந்திரிச்சி படிக்கலாம்ல சார் ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறான் சார் ஒம்பதர ஸ்கூலுக்கு ஒன்பது மணிக்கு எழுந்திருக்கிறான் சார் காலையில எழுப்பி விட்டால் நான் நான் இவ்வளோ இது பண்ணுறன் இவ்வளோ எழுதுறேன் போறேன் வரங்கிறான் சார் இது வரைக்கும் அவன் வீட்டில் வந்து புக்கை துறந்து நான் பார்த்ததே கிடையாது சார் வருவான் பேகை கழட்டுவான் விளையாட போகிறான் கேட்டால் நான் ஸ்கூல்ல படிச்சிட்டேன் ஸ்கூல்ல எழுதிவிட்டன் அப்படிங்குறான் ஒரு பத்தாவது படிக்கிற பையன் மாதிரியே நடந்துக்க மாட்டிங்கிறான் சார் எதோ அஞ்சாவது நாலாவது படிக்கிற மாதிரி நான் விளையாட போறேன் அங்கே போறேன் இவங்களோட வெளில போறேன் அப்படிங்குறான் இதே ஞாயித்து கிழம ஞாயித்து கிழமதானடா இன்னைக்காச்சும் அந்த புக்கைலாம் கொஞ்சம் ஒழுங்காக எடுத்து வைடா ஒழுங்காக படிடா அப்படினா நான் அங்கேயே ஸ்கூல்ல பார்த்துட்டு வந்துவிட்டன் எங்கள் ஸ்கூல்ல எதுவும் கேட்க மாட்றாங்க நீங்கள் ஏன் அப்படி கேட்றிங்கனு என்ன கேட்குறான்

ஆ ஆமாம்

சரி சார் எப்படியும் பத்தாவது பாஸ் பண்ணிவிடுவான்ல சார் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்குமா ஆ நானும் இங்கே பெரிய வேலைக்கு போகல சார் நானும் இங்கே கூலி வேலைதான் பார்த்துட்டு இருக்கேன் இவனையாச்சும் ஒழுங்காக படிக்க வைக்கலான் பார்த்தா இவனும் இப்படி சுற்றிகிட்டு இருக்கான் சார் அங்கேயும் இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் அவனை கொஞ்சம் கேர் எடுத்து கண்டீங்க சார் நிறையா சரிங்க சார் சரிங்க சார் நான் வீட்டில் பார்த்துக்குறன் சார் ஆ சரிங்க சார் நான் கேட்டுவிட்டு ஆ கொடுத்துவிட்றன் சார்

சரிங்க சார் ஆ சரிங்க சார் நன்றி சார்